ஆ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் ஆ ஆமாம் நீங்கள் ஆ இருக்குதுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்னமாதிரி மாடல் பார்க்குறீங்க ஜே செவன் மாடலா ஆ ஆ இதோ சொல்கிறோங்க ஆ இதோ சொல்கிறேன் ஆக்சுவலாக சாம்சங் கேலக்ஸி ஜே செவன் மாடல் வந்து இப்போ புதுசாக வந்தது ஸ்டாட்டிங் ஃப்ரைஸ் வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் ஸோ நீங்கள் இஎம்ஐயில் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியா பே பண்ணிக்கலாம் ஒன் இயர்க்கு மந்த்லி மந்த்லி ந ஆக்சுவலாக இதில் ஆ நீங்கள் ஒன் இயர் ப்ளான் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ப்ளஸ் இதில் ஃப்யூச்சர்ஸுன்னு பார்த்திங்கனா இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவெலாம் நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் எம்பி கொடுத்துருக்காங்க பேக் கேமரா வந்து ஃபை பாயிண்ட் ஃபை பிக்சல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு இதில் ஒன் பாயிண்ட் ஃபை ஜிபி ரேம் எக்ஸ்ட்டா இருக்குது ப்ளஸ்ஸு த்ரி தௌசண்ட் எம்ஏஹெச் பே பேட்ரி அது பேட்டரியும் லைஃப் லாங் வரமாதிரி தான் இருக்குது ஸ்டோரேஜ் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி வரும் மேம் டோட்டலாக ரேம் ஸ்பேஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபை ஜிபி டோட்டலாக நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம் எல்இடி ஃப்ளாஷ் கேமரா தான் இதோடய ஃப்யூசர்ஸ்ஸு நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ரிசொல்யூஷன் வந்து செவன் ட்வெண்ட்டின் இன்ட்டு தௌசண்ட் டூ எயிட்டி பிக்சல்ஸ் இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் சைஸ்ஸு இது வந்து டைப் வந்து சூப்பர் அப் சூப்பர் அமோ எல்இடி இப்போ லேட்டஸ்ட்டு ஃப்யூச்சர்ஸாக வந்திருக்கு இதில் ப்ளஸ் நீங்கள் எப்படி ஃபுல்லாக பே பண்ணுறமாதிரி இப்போ எடுத்துக்கிறீங்களா இல்லை இஎம்ஐ தான் வேணுமா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுனாலும் நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கலாம் மேம் இல்லைன்னா எங்கள் த சென்னை மொபைல்ஸோடய வெப்சைட் இருக்குது அது வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் வேணுணா அனுப்பிச்சிவுட்றேன் நீங்கள் நீங்கள் அதில் அதுலேக்கூட ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்டா டிஸ்கவுண்ட் இருக்கும் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கு க்ரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா ஓகே ஐசிஐசிஐ க்ரெடிட் கார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபை டூ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ ஃபிஃப்டின் தௌசண்ட்ன்னா ஒரு தௌசண்ட் ஆர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே கம்மியாகும் மேம் ஃபை டூ டென் பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட்டுனா ஆ நீங்கள் நெட்லேயே ஆர்ட்ரு பண்ணிடுறீங்களா என்ன மேடம் வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணிடுறீங்களா ஓகே ஓகே இதுதான் உங்களோடய வாட்ஸப் நம்பரா மேம் ஆ இதுதான் உங்களோடய வா வாட்ஸப் நம்பரு ஒரு ஒரு செகேண்ட் உங்கள் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா ஆ நம்பர் சொல்லுங்கள் ஆ ஒன் டூ டபுள் ஸீரோ ஒன் நயன் நயன் எயிட் செவன் டூ டபுள் ஸீரோ ஒன் நயன் நயன் எயிட் எயிட் த்ரீயா மேம் ஆ சரி ஓகே நீங்கள் அந்த சென்னை மொபைல்ஸு ஷாப்போடய லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஐசிஐசிஐ கார்ட்டில் போட்டால் ஃபைவ் டூ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஓகேவா நாங்கள் டெலிவர் பண்ணிடுறோம் மேம் வித் இன் டூ டேஸில் நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம் ஆ சரி ஓகே மேம் தேங்க் யூ